நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே எனக்கு பேஸ்கெட்பால் விளாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் பிளஸ் நானும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு அது வந்து ஈசியாக இருந்தது விளாடுறது நான் வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து படிக்கும் போதே விளையாட ஆரம்பிச்சுட்டேன் நல்லா விளையாடுவேன் ரொம்ப வந்துட்டு கோல் வந்து பயன்படுத்திலனாலும் போடலனாலும் நிறையா வந்து தடுப்பேன் கோல் போடுறதை தடுத்துருக்கேன் நானும் ஸோ அப்போது விளாண்டுக்கிட்டு இருக்கும் போது நான் வந்து நயன்த்து படிக்கும் போது எங்களை எல்லோரையுமே கூப்பிட்டு போனாங்க ஸ்கூலில் இருந்தே வந்து எங்களை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் லெவலில் கூப்பிட்டுப் போனாங்க டிஸ்ட்ரிக் லெவலில் விளாண்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்து ஸ்டேட் லெவலில் கூப்பிட்டுப் போனாங்க ஆனால் ஸ்டேட் லெவலில் என்னால் ஜெயிக்க முடியல ரொம்ப டப்ஃபாக இருந்தது காம்பட்டிஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து காலேஜில் அடுத்து வந்து காலேஜ்லியும் வந்து ஸ்டேட் லெவலில் எங்களை கூப்பிட்டுப் போனாங்க ஆனால் காலேஜில் நாங்கள் வின் பண்ணிட்டோம் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு